தொலைத்தொடர்புத் துறை அதாவது கம்யூனிகேஷன் துறையில் வந்துட்டு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க இந்த டெக்னாலஜி வந்துட்டு எப்படின்னா நம்ம அங்கே அந்த மக்களோடய டைமை ரொம்ப ஈஸியாக நம்ம இது பண்ணுறதுக்காக நம்மளோட மக்களோடய டைமை வந்துட்டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைமை மிச்சம் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் ஆகுது இப்போ நம்ம எப்படின்னா ஆன்லைனில் ஒரு ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணோன்னால் நம்மளுக்கு ஈஸியாக கெடச்சிடும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துட்டு வந்து சேர்ந்துரும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஆர்ட்ரு பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி ஸொமேட்டோ நிறைய இருக்குது யூபக்கு அந்த மாதிரி யூபரு எவ்வளோ ஃபுட்ஸு நிறையா இருக்குது நம்ம ஆன்லைன் வந்துட்டு டெக்னாலஜி இப்போ வந்திருக்க எல்லா டெக்னாலஜியுமே என்னென்னால் நம்மளோட டைமை வந்துட்டு ஈஸியாக பண்ணிக் கொடுக்கறது மட்டும் தான் டைமை வந்துட்டு கம்மிப் பண்ணி நிறைய நேரத்தை நம்மளுக்குக் கொடுக்குது நம்ம ஃபாரினில் இருந்தாலும் சரி வெளியே வேலை பார்த்தாலும் சரி ஸ்கூல் காலேஜ் எங்கே போனாலும் சரி ஆன்லைனில் எல்லாமே ஆர்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரமாக எல்லா இதுவுமே கெடச்சிடுது இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது மனுஷங்க ரொம்ப மாறி இருக்காங்க நம்ம என்ன சமைக்கிறதே இல்லை ஃபுட்டு ஆர்ட்ரு பண்றதுனால நம்ம சமைக்கிற வேலை மிச்சம் ஆகுது நிறைய பேத்துக்கு சமைக்கவே தெரியாது சமைக்கத் தெரியாமலே எல்லாமே பண்ணிட்டிருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நேரடியாக போயிட்டு எந்த ஒரு திங்க்ஸுமே வாங்கறதே கிடையாது அது நேரடியாக வாங்காமல் இது வாங்கறதுனால் நம்மளுக்கு என்னது காஸ்ட்டும் கொஞ்சம் ஹையாகும் தான் எப்படி இருந்தாலும் நம்ம அது வாங்குகிறதுக்கு அவங்க டெலிவரி சார்ஜ் பண்ணுறது எல்லாமே காஸ்ட் ஆனால் அதிகமாக தான் ஆகும் இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளோட டைம் சேவ் ஆகுது நம்ம சமைக்க தேவையில்ல அதுக்கு பதிலாக வேறு ஒர்க்கு பார்க்கலாம் அது மூலிமா நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இருக்கற பீப்புள்ஸ் எல்லாமே அதிகமாக நம்மளோட டெக்னாலஜியை தான் எல்லோருமே லைக் பண்ணுறாங்க நம்மளோடைய தொலைத்தொடர்புத் துறையில் ஏற்பட்ட நம்ம வந்துட்டு நிறைய காண்டெக்ட் வச்சிக்கிறோம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அந்தக் காலத்துலலாம் எல்லாம் டப்பா செல்லு இந்த நார்மல் பட்டன் செல்லு தான் வச்சிருப்பாங்க அப்போல்லாம் ஃபோர் ஜி ஃபை ஜிலாம் கிடையாது இப்போ தான் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஜியோ அது இதுன்னு ஸ்பீடு நெட்டு எங்கேயோ போயிடுச்சு ஃபோனு ஸ்மார்ட் ஃபோனு ஐஃபோனு அந்தந்த டெக்னிக் போயிருக்கு ஆனால் இப்போ உள்ள அப்போல்லாம் வந்துட்டு எல்லாமே பட்டன் செல்லு தான் மெதுவாக ஒன்று ஒன்றுத்துக்கும் தட்டித் தட்டித் தட்டி எல்லாத்துக்கும் இது பண்ணி ரெடி பண்ணிப் போகணும் அப்போ விட இப்போ இருக்கற டெக்னாலஜிலாம் ரொம்ப மனுஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட டைமை சேவ் பண்ணுது நம்மளோடைய நேரத்தை நிறையா சேவ் பண்ணி நிறைய வேலை நம்மளால அதனால் பண்ண முடியுது நம்மளோட பெஸ்ட்டை நிறையா கொடுக்க முடியுது நிறைய யூஸஸ் நிறைய பெனிஃபிட்ஸு நிறைய மெரிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது இது மூலிமா நிறைய பேரெலாம் குழந்த வச்சிக்கிட்டு சமைக்கத் தெரியாது குழந்தங்கள பார்த்துக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுது குழந்தைங்களுக்கு டெக்னாலஜி அதிகமாகவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்களோடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வழியில போகணும் எனக்கு எப்போயுமே நான் என்னோடய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப சுலபமானது ஈஸியானது கற்றுக்கலாம் எல்லோரும் ரெண்டு தட்டுத் தட்டுனால் அதுவாகவே ஒர்க் ஆகப்போகுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோடய பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்நாள் வரைக்கும் எல்லோருமே இதை தான் யூஸ் பண்ணிட்டிருக்காங்க ரொம்ப சீக்கிரமாக எல்லாரோடய நேரத்துக்காக டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறோம்